ஹலோ சொல்லுங்கம்மா ஆ குட் ஈவ்னிங்மா உங்கள் நேம் உங்கள் நேம் என்னம்மா

ஆ சரி ஓகே சரி சரிங்கம்மா ம் சரிங்கம்மா அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஸ்பெஷாலாகவே உங்களுக்கு டீச்சர்ஸெலாம் அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்கள் கொஞ்சம் கோ ஆப்ரேட் பண்ணி அன்டஸ்டேண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஆ சரிங்கம்மா ம் நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியமில் படிச்சீங்களா

சரிங்கம்மா சரிங்கம்மா நாங்கள் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரோம் அதுக்கான வேலையை பார்க்குறோம் வேறு எதுவும் உங்களுக்கு என்னம்மா வேறு எதுவும் ப்ராப்ளம்னால் சொல்லுங்கம்மா நாங்கள் உங்கள ஹைட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணிணோம் வேறு எதுவும்ன்னா ம் ம் சரிங்கம்மா சரிங்கம்மா அதுக்காகவே நாங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலாக மேம் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறோம் கண்டிப்பாக ம் ஆ கண்டிப்பாக உங்களுக்கு க்ளிய க்ளியராக பண்ணி கொடுத்துருவோம் மேம் வே வேறு உங்களுக்கு எல்லாமே ஓகேவா மேம் ஸ்கூலெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிக்கிச்சா க்ளாஸஸெலாம் டீச்சர்ஸெலாம் நல்லா நடத்துகிறாங்களா லெசன்ஸெலாம் எதுவுன்னால் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓ சீ சரிங்கம்மா கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அதுக்கு ஸ்பெஷலாக டீச்சர்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்குவீங்க கொஞ்சம் நாளில் போக போக புரிஞ்சிடும் ஓகேம்மா வேறு ஏதாச்சுன்னா சொல்லுங்கம்மா உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கைட் பண்ணுறோம் ஆ சரிங்க ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா வேறு எ ஓகேம்மா எல்லா ப்ரஃபஸ் எல்லா டீச்சர்ஸும் கரெக்டாக வந்துடுறாங்களா க்ளாஸ்க்கு சரிங்க அம்மா எல்லோருமே நல்லா நடத்துகிறாங்களா எதுவுன்னால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஏதாச்சும் பார்க்கறோம் அதுக்கு தான் ஓ ஓகேம்மா ஓகேம்மா மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு நல்லா நடத்துகிறாங்களா இல்லை உங்களுக்கு தான் புரியலையா இல்லை வந்துட்டு அவங்களுக்கே அவுங் ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா போக போக நீங்கள் பிக்கப் பண்ணிப்பீங்க கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு வீட்டிலையும் போய் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் கோ ஆப்ரேட் பண்ணுங்கள் நடத்துகிறத நல்லா கவனியுங்க நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டீஸ் பண்ணிங்கன்னால் நீங்களும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும் அன்டஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க ஈஸியாக சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க நீங்களும் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் ஃப்ரீ டைமில் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயெலாம் ஷேர் பண்ணி நல்லா படிங்கம்மா நாங்களும் அரேஞ்ச் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்காக எல்லாமே க்ளாஸ் ஃப்ரீ க்ளாஸ் டைம்ஸில் அ அரேஞ்ச் பண்ணி தர்றோம்மா ம் சரிங்கம்மா ஆ தேங்க்யூம்மா